கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கவர்மெண்ட் ப்ரைமரி ஹெல்த் கேர் சென்டர்ஸ் இது பாத்தீங்கன்னா ஒரு ப்ரைவேட் எந்த அளவுக்கு ஹைஜீனாக அந்த ஹாஸ்பிட்டலில் மெயின்டைன் பண்ணுறாங்களோ ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் என்னென்ன ஃபெசிலிட்டீஸ் இருக்கோ அதைத்தாண்டி அதில் இல்லாத ஃபெசிலிட்டீஸ் கூட என்னைக்கு கவர்மெண்ட் ஹாஸ்ப்பிட்டலுக்கு வரும் அப்படின்றது என்னோட கேள்வி என்னைக்கு ப்ரைவேஸ் ஹாட் ஹாஸ்ப்பிட்டலில் கொடுக்குறத விட அதிக தரமான ஒரு மருத்துவத்தை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கொடுக்கப் போகுது அப்படின்றது தான் என்னோட கேள்வி ஏன்னா ஏழையாக இருக்குறவங்களால போய்விட்டு பெரிய பெரிய ஹா ஹாஸ்பிட்டலில் காசு கொடுத்து அவங்களால மருத்துவம் பார்க்க முடியாது அதனால் ஒரு உடம்புக்கு சரியில்லை உடம்புக்கு எதோ பிரச்சனை அப்படின்றபோது எளிமையான முறையில அவங்களால அவுங்க ஒடம்பை சரி பண்ணிக்கிறதுக்கு அளவுக்கு இன்னும் அரசாங்கத்துடைய மருத்துவமனைகளில் இருக்கக்கூடிய அடிப்படை வசதிகளையும் சுகாதாரத்தையும் அரசாங்கம் மேம்படுத்தணும் அப்படின்றது என்னோட கோரிக்கை அங்கே இருக்கக்கூடிய காலிப் பணியிடங்கள் நர்ஸ்ஸு டாக்டர்ஸோட காலிப் பணியிடங்களை நிரப்பணும் அதை வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய குறைபாடுகளை கலையணும் அப்போ தான் ஒரு சுகாதாரமான தமிழ்நாட்டை நம்மளால் உருவாக்க முடியும் இலவச உணவு நிறைய காலேஜ்ஜு ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து இலவச உணவுகள் கொடுக்குறாங்க காலைல அது ரொம்பவே பாராட்டத்தக்க விஷயம் அது மாதிரி உணவு ஃப்ரீயாகவே நிறைய ஒன்று எல்லா இடங்கள்லயுமே இலவசமாக மனுஷனோட அடிப்படைத் தேவையான உணவ அன்னதானத் திட்டங்கள் மூலியமாக அரசாங்கம் நிறைவேத்தணும் அப்படின்றது என்னுடைய கோரிக்கையாக இருக்கு இன்னொன்று பார்த்தீங்ன்னா கர்ப்பிணிப் பெண்கள வெச்சு அப்படின்னு சொன்னால் கர்ப்பிணிப் பெண்களுக்கு ஊட்டச்சத்துக் குறைபாடு இல்லாமல் குழந்தைகள் பிறக்குறதுக்கு அவங்களுக்கு ஊட்டச்சத்து எப்படி கொடுக்கணுன்றது நிறைய அரசாங்கம் நடவடிக்கைகள் எடுத்துகிட்டு இருக்கு அங்கன்வாடி மையங்கள் மூலியமாக அதை இன்னும் ஃபுல்ஃப்ளெட்ஜிடாக செய்யணும் நோயற்ற தமிழ்நாட்டையும் அந்த ஊட்டச்சத்துக் குறைபாடு இல்லாத குழந்தைகளையும் நம்ம கொண்டு வரணும் அப்படின்றதுக்கு இன்னும் மேல்நோக்கிய அரசாங்கம் இ இன்னும் ஸ்ரத்தையோட நடவடிக்கைகள் எடுக்கணும் தமிழ்நாட்டில மக்களைத் தேடி மருத்துவம் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ்லாம் நல்லா சிறப்பாக செயல்படுது இன்னும் மக்களுக்கான சுகாதாரத் திட்டங்கள் நிறைய வரணும் மக்களுக்கு ஒரு சுகாதாரமாக வாழணும் ஆரோக்கியமாக நூறு வயசு வரையும் வாழ்றதுக்கு என்ன மெண்டல் ஹெல்த்தையும் பார்க்கணும் ஃபிஸிக்கல் ஹெல்த்துக்கும் அரசாங்கம் என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கணுமோ அது எல்லாத்தையும் எடுக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய ஆசை